எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னா அது கல்கி அவர்கள் கல்கி அவர்கள் எழுதிய எல்லா பா காவியங்களும் புத்தகங்களும் வந்து நம்ம படிக்கிறதுக்கு இனிமையாகவும் இருக்குது அதில் உள்ள வார்த்தை எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோடய வாழ்க்கையோடு தொடர்புடைய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு காவியத்தையும் எடுத்துட்டோம்னால் நம்ம படிக்கும் போது அவங்களோடைய வாழ்க்கை வரலாறு அந்த காவியத்தில் வர அவங்களோடைய வாழ்க்கை வரலாறு இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் நம்மளும் வந்து அந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மாதிரியும் அவங்களோடவே சேர்ந்து நம்மளும் பயணிக்கிற மாதிரி அந்த மாதிரிபட்ட கவிதைகள் ஐ மீன் புத்தகங்கள் மாதிரி இருக்கும் அவர் எழுதுனதில் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு கள்வனின் காதலி சோலைமலை இளவரசி இந்த மாதிரிப்பட்டதுலாம் புத்தகங்களெல்லாம் படிக்கும் போது நம்மளுக்கும் வந்து அவங்கள மாதிரி ஒரு தைரியமாக இருக்கணும் அவங்கள மாதிரி நம்மளும் சாதிக்கணும் நம்மளும் வந்து சிலதெல்லாம் விட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்து ஒரு போராடி வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ள ஏற்படுத்தும் தனி நபராக கல்கி அவர்களை பற்றி எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவர் வந்து நிறையா வந்து உண்மைக் கதைகளை தழுவி எழுதி இருக்கார் அதனாலயே வந்து எனக்கு அவருடைய புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும்